துணி துவைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு துணியெல்லாம் ஊற வெச்சுட்டு அலசிப் போட்டுட்டு வேறே வேறே வானிலை வர்றனால தி இப்போல்லாம் இது சரியாவே காயிறதில்லை அதனால நான் இப்போ என்ன பண்றேன்னா வீட்டிலே போயி காய வெச்சுக்கறேன் பிழிஞ்சிட்டு நல்லா ஃபேன் காற்றுக்கு காய வெச்சுட்டு நல்லா காய்ஞ்சிட்டப்பறம் அயன் பண்ணி வெச்சுக்கறேன் தண்ணி சிக்கனமாக பயன்படுத்தணும் அடு எப்படி பயன்படுத்துறதுனால் ஒரு பக்கெட் தண்ணிலியே அலசி எல்லாம் பிழுஞ்சி வெச்சிடணும் அதிகமாக தண்ணியை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது இப்போ இனிமேலுக்கு வர்ற சமுதாயம் எல்லாம் தண்ணியே பற்றாக்குறை ஆகுது இப்போயும் தண்ணி பற்றாக்குறை தான் வானிலைலாம் அப்பப்போ சேஞ்ச் ஆகறதுனால துணியெல்லாம் முக்குள் கப்படிக்கும் அதனாலவே நல்லா வாசனை திரவியம் போட்டு எல்லாம் காய வெச்சு எல்லாம் அயன் பண்ணி வைக்கணும் தண்ணிய வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அதிகமாக இல்லைன்னா ஒரு பக்கெட் தண்ணியிலே எல்லாம் முடிச்சிடுணும் அதே மாதிரி கீழே ஊற்றி ஊற்றிட்டு ஊற்றிட்டு திருப்பும் திருப்பும் பண்ணக்கூடாது இல்லைன்னா வாஷிங் மிஷினில் போட்டு இல்லைனா தண்ணி சிக்கனமாக பயன்படுத்த ஒரு குடனா ஒரு குடத்திலே எல்லாம் முடிச்சிடும் வாஷிங் மிஷினில் போட்டால் தண்ணியை சிக்கனமாக பயன்படுத்தலாம் இன்னும் சிக்கனமாக பயன்படுத்துன்னால் சும்மா அலசி காய வெச்சுக்கினா முடிஞ்சுச்சி தண்ணி ரொம்ப சிக்கனமாக தான் பயன்படுத்தும் இன்னும் தண்ணி சிக்கனமாக பயன்படுத்தன்னால் தண்ணியெல்லாம் தோய்ச்ச தண்ணியை எடுத்துட்டுப் போயிட்டு செடிகளுக்கு மரங்களுக்கு எல்லாம் ஊற்றிட்டு நாமளும் தோய்ச்ச மாதிரி இருக்கும் அதுக்கும் தண்ணி ஊற்றுன மாதிரி இருக்கும் அதனால தண்ணியெலாம் யாரும் வேஸ்ட்டாக கீழே ஊற்றாதீங்க தோய்ச்ச தண்ணியை எடுத்துட்டுப் போயிட்டு மரத்துக்கு ஊற்றணும் இப்படி பண்ணாலாம் தண்ணி சிக்கனமாக பயன்படுத்தலாம்